எங்கே அருகில் பார்த்திங்கன்னா நகரத்தில் தான் நாங்கள் அதிகமாக போ போவோம் அதுவும் வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் ஆச்சும் அங்கே போய்ட்டு வந்திருவோம் என்ன பர்பஸ்க்காகனா இங்கே கிராமப்புறத்தில் எல்லாமும அதிகமாக கிடைக்காது சின்ன சின்ன மளிகை கடைங்க அது போல் தான் இருக்கும் அதில் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு குழந்தைக்கி திடீர்னு உடம்பு சரி இல்லைனா கூட எங்கள் கிராமத்தில் எதுவும் வைத்தியம் பண்றதுக்கு வசதி இருக்காது பட் அதுக்கு நகரத்துக்கு போனால் அங்கே எல்லாமும் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்லயிருந்து டாக்டர் எப்பவுமே அவைளபுல் இருப்பாங்க ஒரு நிறைய ஹாஸ்பிட்டல் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அது மட்டும் இல்லாமல் காய்கறி பழங்கள் எல்லாமே அங்கே அதிகமாக கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எலெக்ட்ரானிக் பொருள் எல்லாமே அங்கே அதிகமாக இருக்கும் கிராமத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாததனல ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் ஆச்சும் அங்கே நகரத்தில் போய்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அங்கேயே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தென் உடனே வந்திருவோம் இது பைக்ல போவோம் ஆர் இல்லைனா பஸ்ல என்ன டிரான்ஸ்போர்ட் கிடைக்கிதோ அதில் ஏறி போய்டுவோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நகரத்தோடய நகரத்தில் என்னன்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது கிராமத்திலயும் கிடைச்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்